நான் ஆன்லைனில் ஒரு சாரீ ஒன்று ஆடர் போட்டிருந்தேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே வந்திருந்துச்சு கலர் நான் கேட்ட கேட்ட மாதிரியே பண்ணியிருந்தாங்க எம்ப்ராய்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வேறு மாதிரி வந்திருந்துச்சு கலர் நல்லாயிருக்கு அது மெட்டிரியலும் நல்லாயிருக்கு